என்னோடய குடும் பார்த்திங்க வச்சுங்க ரொம்ப பெரிசு எப்படினா என்னோடய அப்பா அம்மா என்னோடய தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரரு தங்கச்சி தங்கச்சிக் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்கொரு பையன் இருக்கான் அதே மாதிரி எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கொரு பொண்ணுருக்காள் எல்லோருமே ஒரு கூட்டுக்குடும்பமா ஒன்றா இருத்துட்டிருக்குறோம் எனக்கு பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள் ரொம்ப பெரிசு எல்லாரும் ரிலிஜியன்லருந்து எனக்கு ஃப்ரெண்ட்சு இருக்கிறாங்க இப்போது முஸ்லிம் ஃப்ரெண்ட்சு இருக்கிறாங்க கிறிஸ்டின்ஸ் ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இருக்காங்க அதனால எனக்கு வந்து அந்த அந்த அந்த விசியத்தில் எல்லோருமே ஓகே தான்